எனக்கு கோழி ஆடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க செல்லப் பிராணியின் பார்த்தா இது ரேப்பிட்டு கோழி ஆடு மாடு அப்புறம் வந்து பூனை இதெல்லாம் வளர்க்கிறதுக்குக்கு வளர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இருந்துச்சினா நம்ம வந்து நல்லா பே அதுக்கு பேச கற்றுக்கும் ந பேச கற்று கொடுத்தோம்ன்னா அது ந நம்மளுக்கு நல்லா வந்து விளையாட்டு காமிக்கும் நம்மளுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்குதுங்க இந்த பிராணிகள் வ வளர்க்கும்போது செல்லப் பிராணிகன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் ரொம்ப நம்ம சொன்ன மாதிரி கேட்கும் வான்னா வா போன்னா போகும் அந்த மாதிரி கோழிக்குஞ்சுங்கெல்லாம் பத்து பசங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ஆர்வமாக விளையாடுவாங்க அது பார்த்து பா வெ அந்த கோழிக்குஞ்சு பார்த்தோன்னா அதை எடுத்து கையில் வெச்சுட்டு விளையாடுகிறதுக்கு அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சில செல்லப் பிராணிகள் பிடிக்காதுனால் நாய் பிடிக்காதுங்க அப்புறம் யானை பிடிக்காது குதிரை பிடிக்காது கழுதையெல்லாம் பிடிக்காது